இருபத்தி ஒம்பது ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஆறு இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்து பத்து பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து மூணு